உள்ளுர் விளையாட்டில் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கொக்கோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோட வாழ்க்கையில் கொக்கோனால் அது எனக்கு மிகவும் விளையாடுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி படுவேன் கொக்கோ விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறது எனக்கு பிடிக்காது அந்த களத்தில் இறங்கி போய் விளையாண்டு தான் எனக்கு பிடிக்குமே விளையாடும் போது நான் நான் வந்து அந்த போட்டியில் இருந்து வெளியே வெளியே போகாமல் விளையாட தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விளையாடும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேரும் எனக்கு என்கிரேஜ் பண்ணுவாங்க அதிலே எனக்கும் அதிகமாக மோட்டிவேட் ஆகும் நம்ம அவுட்டே ஆகக்கூடாது அப்படின் சொல்லிட்டு எனக்கு அதில் பார்க்க பிடிக்காது நானும் போய் கலந்துக்கிட்டு விளையாடதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாடும் போது என்னென்ன கை காலெலாம் அடிப்படும் அதுக்கப்புறம் காலெலாம் ரொம்ப பெ வலியாக இருக்கும் இது விளையாட்டுகளில் அடிபடுறதுலாம் வீரனுக்கு ரொம்ப சகஜம் இல்லை அந்த மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருப்பேன் அதில் அந்த விளையாட்டில் கொக்கோவில் விளையாண்டுகிட்டு வெளியேறும் போது நான் அதில் ஃபர்ஸ்ட்டு பிரைஸ் எடுத்தேனால் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்புறம் என் ஃரெண்ட்ஸ்க்கு நான் இந்த இந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக் இருக்குது அப்படின் சொல்லிட்டு நான் சொல்லி தருவேன் அந்தந்த இடத்துல நீ சூப்பராக விளையாடுறனு சொல்லி நான் என்கிரேஜ் பண்ணுவேன் அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் ரொம்ப எனக்கு விரும்பி விளையாடுற விளையாட்டு கொக்கோ தான் என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டும் கொக்கோ தான் எங்கள் ஊரெலலாம் நாங்கள் அடிக்கடி விளையாடுறது இந்த இதுதான் இந்த கொக்கோதான் விளையாடுவோம் எங்கள் தங்கச்சியெல்லாம் கூட்டுப்போய் விளையாடுவோம் அப்புறம் என் தம்பி வந்து விளையாடுவான் இதெல்லாம் விளையாடும் போது எனக்கு ரொம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதுவும் நாங்கள் ஒன்று சேர்ந்து விளையாடும்போது அடிக்கடி சண்டை வேறு நடக்கும் அதுவுமே சின்ன சின்ன பிள்ளைங்க தனமாக இருக்கும் விளையாடும் போது